லாக்டவுனில் வந்து நாங்கள் வந்து பரோட்டா வியாபாரம் பார்த்தோம் அப்புறமா வந்து இட்லி வியாபாரம் முயற்சித்த உணவுன்னு சொல்ல முடியாது அதாவது எங்கள் யாருமே வேலைக்கு போகாமல் வீட்டில் வந்து சும்மாதான் இருந்தோம் ஒரு வேலை கிடையாது இப்போது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இது ப்ரோட்டா அந்த இதெலாம் நல்லா தெரியும் அவங்க மாஸ்டர் குக் மாஸ்டர்னாலே அதனாலே நாங்கள் வீட்டில் வச்சு ப்ரோட்டா போட்டு வியாபாரம் பார்த்தோம் இட்லி இடியாப்பம் சப்பாத்தி குருமா அதெலாம் நாங்கள் போட்டு எல்லா வியாபாரம் பார்த்தோம் எல்லாமே நாங்கள் செஞ்சோம் லாக்டவுனில் எங்கள் வீட்டிலேருந்து வித விதமாக செஞ்சு சாப்பிட்டோம் பிரியாணி செஞ்சோம் நெய்சோறு செஞ்சோம் ப்ரோட்டா சாப்பிட்டோம் நிறைய உணவு வகைகள் எல்லாமே தெரிஞ்ச உணவுகள் ஆனால் நாங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் அந்த ப்ரோட்டா அந்த மாதிரி சேல் பண்ணிணோம் அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஏர்னிங்காக இருந்துச்சு ரொம்ப ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு வேலை செஞ்சது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு